வணக்கங்க அதாவதுங்க குழந்தைகள் வந்து ஆரம்பத்துலேருந்து பக்குவமாக வளக்கிறது அதாவது ஒரு வயசுலேருந்து அஞ்சி வருஷத்து வரைக்கும் அதுக்குத் தேவையான தாய் தகப்பன் அரவணைப்போடு வளர்த்தோணும் இந்த அஞ்சு வயசிலேருந்து பத்து வயசுக்குள்ள டிராயிங்கி இன்ஜினியரிங் கோர்ஸா இல்லை பயாலஜியா எந்த படிப்பாக இருந்தாலும் அந்த பத்து வருஷத்துக்குள்ளே படிக்கிற படிப்பு தான் அது மண்டையிலையே பதிவாயிருங்க அதான் நல்லா ஒரு பிற்காலத்தில் உதவி செய்கிற படிப்பு இதுங்க பத்து வயசுக்கு மேலே சில குளறுபடிகள் ஒன்று விளையாட்டு துறையில் ஒருத்தர் ராணுவத்துறையில் ஒருத்தர் இப்போதான் நீ வருதுங்களே செல்லு இது இது மாதிரி செல்லு கில்லு இதெல்லாம் பார்த்து சில குளறுபடி ஆகி அதில் அவிங்களுக்கு வெறுப்படையும்போது இந்த பத்து வருஷத்துக்குள்ளே படிக்கிற படிப்பு அப்போது உங்களுக்கு அந்த அந்த படிப்பு உதவி செய்யும் டாப்பாக இப்போ நீங்கள் மனுஷனுக்கு வந்து நியாபகரத்தமுங்கிறது எதுங்க மெயினு ஒன்றை பார்த்தா கண்ணுதான் காட்டும் நீங்கள் அன்னைக்கி ஒரு நாள் உங்களை பார்த்த மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இதுகளை எல்லாம் ட்ராயிங்கி எழுத்து எல்லாம் படித்து அந்த பத்து வயசுக்குள்ளே பக்குவமாக படிக்கிற படிப்புதாங்க பிற்காலத்தில் காலேஜ் போய் அவங்க ஒரு போஸ்டிங்குக்கு வர வரை வந்து வந்ததுக்கப்புறமும் உதவி செய்கிற படிப்பு